என்னைப் பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் செக்டாராக இல்லை ப்ரைவேட் செக்டாரான்னு கேட்டீங்கன்னால் ப்ரை கவர்மெண்ட் செக்டாரை தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் கவர்மெண்ட் செக்டாரில் வந்து நம்ம வேலை கிடச்சிருச்சி அப்படின்னா மறுபடியும் வேறு வேலைக்கு போகணும் இல்லை வேறு கம்பெனி நம்ம மாற்றணும் அந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையுமே இல்லை நம்ம ரிட்டேர் ஆகிற வரைக்கும் அதிலே இருக்கலாம் ப்ரைவேட் செக்டார்னால் நம்ம அதில் இப்போது நிறையா லே ஆஃப்ஸு ஜாப் ஃபயரிங்கு அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க ப்ரைவேட்டில் பொறுத்தவரைக்கும் ஜாப் செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லுவேன் அதனால் நம்ம கவர்மெண்ட் போய்விட்டோம் அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டி நம்ம கேரண்டி நம்ம ரிட்டேர் ஆகிற வரைக்கும் அதிலே இருக்கலாம் அப்புறம் நம்ம வேலை கிடச்சுட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை நம்ம ப்ரைவேட் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலைக்கேற்ற நம்ம ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளும் கரண்ட்டில் அப்டேட்டடாக இருப்போம் அதனால் வேலை வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னு அப்படின்னு அப்படியே நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்கில்லுமே டெவலப் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜாபு எங்கள் எதில் இருந்தாலுமே நமக்கு வந்து ஜாப் வந்து கொஷின் மார்க்கு தான் ஸோ எதில் இருந்தாலுமே ஸ்கிலில் வந்து நம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணால் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே நமக்கு சேஃப் தான் ஓகே தேங்க் யூ